அதாவது இப்போ வந்து நான் பைக்கில லாங்காக ட்ரைவிங்கு ட்ரைவிங் போகறேன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பைக்கை வந்து மெக்கானிக் செட்டில் விட்டு எதா பிரச்சனை இருந்தால் அதை சால்வ் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து மேப்பில் வந்து எந்தெந்த ரூட்டு டே டே எந்தெந்த ரூட் போகறோமோ அந்தந்த ரூட்டை வந்து ஃபர்ஸ்ட்டு மேப்பில் பார்ப்பேன் எது சார்ட் ரூட்டு எப்படி எது காலையில் போகலாம் எது நைட்டு போகலாம் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு அப்புறம் வந்து அப்புறம் பார்த்துட்டு சாப்பாடு சாப்பாடு நூடுல்ஸு டீ காஃபி எல்லா ஃபிளாஸ்க்கு எல்லாம் எடுத்து வச்சிகிட்டு நம்ப சேஃப்டி சேஃப்டி தான் நம்பளுக்கு ஃபர்ஸ்ட்டு முக்கியம் அதனால் வந்து சேஃப்டி கியரு சேஃப்டி ஜாக்கெட்டு சேஃப்டி கார்டு ஷூவு கிளவுஸு எல்லாத்தையும் ஏன் ஃபோனுக்கு சார்ஜரு பவர் பேங்க்கு எல்லாமே எடுத்து வச்சிகிட்டு சாப்பாடுக்கு தேவையான டெண் தங்குறதுக்கு தேவையான டெண்ட்டு டெண்ட்டு கொட்டா அதற்கப்பறம் டெண்ட்டு பெட்ரோலு எல்லாமே வாங்கி கேன்லாம் வாங்கிகிட்டு எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு அதற்கப்பறம் தான் கிளம்புவேன் லாங் ரைடு